சொல்லுங்கள் ஹலோ சார் இப்போ பெட்ரோல் பைக்குங்களா பைக்கு மைலேஜ் தரல சார் அது என்ன ப்ராப்ளம்னு தெரில ஆமாம் சார் பைக்கு மைலேஜ் தரல அதெல்லாம் சார் சர்வீஸு எல்லாம் டெய்லி தான் போய்ன்னுதான் இருக்குது சர்வீஸெல்லாம் இந்த மைலேஜ் மட்டும் தர மாட்டேங்குது ஒரு நாளைக்கி ரெண்டு ஒரு நாளைக்கி ரெண்டு லிட்டர் மூணு லிட்டருனு போடுற மாதிரி வருது நான் லாங் ட்ராவல் போகிற மாதிரி இருக்குது ஆ வாங்கி ஒரு டூ இயர்ஸ் ஆய்டுச்சு சார் அது அதெல்லாம் அதெல்லாம் சார் அதெல்லாம் போய்ன்னுதான் இருக்குது இருந்தாலும் மைலேஜ் தர மாட்டேங்குது ஆமாம்மா அதெல்லாம் அது அதெல்லாம் போய்ன்னுதான் இருக்குது சார் அது அதெல்லாம் போய்ன்னுதான் இருக்குது அதெல்லாம் ஆயில் சர்வீஸு மாசம் மாசம் கம்பௌண்டு சர்வீஸுலாம் போய்ன்னுதான் இருக்குது இருந்தாலும் மைலேஜ் தர மாட்டேங்குது அது என்ன காரணம் ஆ நான் விழுப்பரத்தில் தான் சார் விழுப்பரத்தில் தான் சார் விழுப்பரத்தில் தான் விட்றேன் ஆமாம் சார் டிவிஎஸ் ஷோரூமு அந்தாண்ட இருக்குதுல சார் அங்கே பைபாஸ்ஸாண்ட சார் திருச்சி பைபாஸ்ஸாண்ட இருக்குது அங்கே விட்றேன் சார் சார் டிவிஎஸ் தான் சார் ஹலோ ஆ ஆ சொல்லு சொல்லு சொல்லுங்கள் பிரித்து பார்க்கணுங்களா அதெல்லாம் சார் காட்டின்னுதான் இருக்குது ப்ரேக் கனக்டிலாம் பார்த்துன்னுதான் இருக்குது இருந்தாலும் வர மாட்டேங்குது அதெல்லாம் சார் நான் பார்த்துன்னுதான் இருக்கேனே சரி கம்பெனி இட்டுனு போகிறேன் வாங்க நீங்கள் உங்கக்கிட்டயே எடுத்துன்னு வர்றேன் ஆமாம்மா ஆ அதான் சார் நான் சொல்லின்னு தான் சார் இருக்கேன் ம் சொன்னது சொன்னேன் நான் சொன்னேன் நான்

ஆ நான் இப்போ பண்ணுறேன் சார் இந்தவாட்டி பண்ணுறேன் பண்ணிட்டுதான் போ போன மாசம் ஓட்டினேன் இருந்தாலும் மைலேஜு கம்மியாக வருது ம் மாசம் மாசம் ரெகுலரு சர்வீஸு சார் அது அது சார் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகும் ஆ ஆ ஆ ஆ ஆ எவ்வளோ அவங்க வாங்குறாங்க ஃபுல் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஹலோ ஆ ஆமாம் கிக்கரு வண்டி தான் ஆ சரி ச சரி சரி ஆ ஆ ஆ ஆ பண்ணுறேன் பண்ணுறேன் சரி பண்ணுறேன் பண்ணிவிட்டு ப கால் பண்ணுறேன் உங்களுக்கு